எங்கள் மாவட்டத்தில் பல கோயில்கள் இருக்குன்னு சொல்லலாம் அதில் ரொம்பவும் சிறப்பான கோயில்கள்ன்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸானதுன்னா சென்னிமலை பாரியூர் பண்ணாரி இந்தக் கோயில்களைலாம் சொல்லலாம் சென்னிமலை கோயில் பார்த்திங்கனா தை மாதத்துல பக்கத்து டிஸ்ட்டிக்கில் இருந்து உள்ளூரில் இருந்து எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவாங்க பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே போவாங்க அந்த டைம்மில் உங்களுக்கு முருகன் அபிஷேகத்தப் பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டம் வரும் இது ஈரோடுன்னு சொன்னாவே அந்த சென்னிமலை கோயில் சொன்னாவே ஈரோடுங்கிறது எல்லார்த்துக்குமே ஞாபகம் வரும் பண்ணாரிக் கோயிலும் அப்படித்தான் பண்ணாரிக் கோயில் பங்குனி மாதத்துல நடைபெறும் அதே குண்டம் இறங்குவாங்க பல ஆயிரக்கணக்கான பக்தகோடிகள் வருவாங்க அதை தொடர்ந்து அதுமட்டும் இல்லாமல் ஆர்கெஸ்ட்ராவும் அந்த டைம் நடக்கும் அதை பார்க்குறக்கே பெரிய கூட்டம் வரும் இதுக்கு பக்கத்து ஸ்டேட்லருந்து கூட ஆட்கள் எல்லாருமே வருவாங்க பாரியூர் அம்மன் கோயில் பாரியூர் அம்மன் கோயிலையும் குண்டம் போடுவாங்க தேர் ஊர்சுற்றி வர்றது அதுமட்டும் இல்லாமல் குண்டம் இறங்குறது இந்த மாரி விழாக்கள் இதெல்லாமே ரொம்ப காலமாக பாரம்பரிய முறைப்படி நடந்து வந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் இதெல்லாமே இந்தக் கோயில்கள் எல்லாமே ஒரு சமூக அடையாளங்களாக இருக்குது அப்படினு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த எல்லாக் கோயில்லையுமே வருஷத்துக்கு ஒரு முறை சிறப்பாக இந்த விசேஷங்கள் எல்லாமே நடைபெறும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விசேஷங்கள் நடைபெறும்போது வெளியூர்லேந்து வெளி ஸ்டேட்லேந்து எல்லா மக்களுமே வர்றாங்க வந்து பயன்பெறுறாங்க